விவசாயி நா எங்கள் அண்ணன் தம்பி நாங்கள் நான் மூணு பேர் மூணு பேரில் மூணு பேரில் ரெண்டு பேர் படிச்சுட்டு இருக்கிறோம் ஒருத்தவர் வந்து வேலை விவசாய வேலை தான் செய்கிறாரு அதனால விவசாயி அவர் சொல்கிறாரு என்ன தம்பி விவசாயம் கா கண்டுக்கமாட்டுற படிச்சுட்டே வேலைக்குப் போகிற விவசாயியில் பல நமக்கு சாப்பாடுகளுக்கு விவசாயி தான் அதிகம் உதவுவது நீ படிச்சுட்டு வேலைக்கு போனால் அதிலியும் கூட வந்து பார் தம்பி அதுபோல பல விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லைண்ணா நான் படிச்சுட்டே வேலை இருக்குண்ணா அப்டின்னு எங்கள் அண்ணா சொல்கிறாரு அதெலாம் சரி இல்லை தம்பி கொஞ்சம் சொல்லுங்க விவசாயி வந்து கொஞ்சம் நெல் சாப்பிட்றது விவசாயமால் தானே சாப்பிட்றோம் அதனால உதவியும் பண்ணணும் கூட வந்து த அண்ணன் கூட ச பண்ணு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வரும் காலத்தில்